எனக்கு வந்து ரொம்ப பரதநாட்டியம் அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்து சின்ன வயசுலேயே கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது முறைப்படி கற்றுக்கிட்டா தான் அதோடைய நளினம் பாவம் அந்த மாதிரி எல்லாம் வெச்சு வந்து ஆட முடியும் ஆனால் இந்த இது எல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் வந்து கற்றுக்கிட்டது தான் எங்கள் டீச்சர்ஸ் வந்து டான்ஸ் டீச்சர் டான்ஸ் டீச்சர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் அப்படி கற்றுக்கிட்டது தான் பரதநாட்டியம் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி கிளாஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனால் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருந்து பக்கத்தில் வந்து அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லாததனால அனுப்புறதுக்குண்டான இது வந்து கிடைக்க மாட்டேங்கிது எங்கே இந்த மாதிரி பரதநாட்டியம் அப்படின்ற கலை வந்து வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கலையும் வந்து வளரும்